ஹிந்து மதத்தை பொறுத்தளவு கடவுள் அதிகமாக இருக்குது ஒவ்வொரு ஊர்லேயும் கடவுள்னால் ஹிந்துக்கள் கோயில் தமிழ்நாட்டில் தான் இருக்குது இன்றைக்கு எடுத்தோன்னாக்கால் திருநள்ளாறு அப்படின்னு சொன்னாக்கால் சனீஸ்வர பகவான் என்ற ஒரு கோயில் இருக்குது அந்த கோயிலுக்கு இந்தியாவிலேருந்து ஒவ்வொரு இந்த மா மா ம நாட்டில் இருந்தும் ஒவ்வொரு ஊரில் இருந்தும் பஸ்ஸு பிடிச்சி பேருந்துகள் மூலிமா சனீஸ்வர பகவானை கும்பிட வருவாங்க அதுமாரி திருவாரூர் எடுத்தோன்னாக்கால் வருஷா வருஷம் தேர் இழுப்பாங்க திருவாரூர் தேரழகன்று பேர் பெறப்பட்றதுன்னா திருவாரூர் தான் திருவாரூரில் சிறப்பு மிக்க ஒரு கோ கோயிலில் தியாகராஜ சுவாமி அந்த தியாகராஜ சுவாமிக்கு தேர் ஓட்டுவாங்க தேர் வடம் பிடித்து அதாவது கயிற்றால வடம் பிடித்து ஜனங்களெல்லாம் ஒரே கூட்டமாக வந்து வடம் பிடித்து த இழுப்பாங்க தேர் அதுமாரி இன்றைக்கி எட்டுக்கு இது எட்டுக்குடி எடுத்தோன்னக்கால் பால் காவடி எப்படி எடுத்துகிட்டு வருவோமோ அதுமாரி திருவாரூர் தேர் இழுக்கிறத்துக்கு ஒவ்வொரு ஊரில் இருந்தும் கூட்டம் கூட்டமாக வந்து வடம் பிடிக்க வருவாங்க வடம் பிடித்தா போதும் அந்த வடத்தை சாமிக் மாதிரி கும்பிட்டு அதை வடன்னா கயிறு அது மொத்தமாக இருக்கும் ஒரு கால் கண்டக்கால் பெருசு இருக்கும் அந்தக் கயிறு அந்தக் கயிறு வந்து நீட்டாக ஒரு மைல் தூரம் அந்த கயிறு இருக்கும் அந்த ஒரு மைல் தூரத்துக்கு அந்த கயிறை ஜனங்கள் ரெண்டு பக்கம் பிடித்து தேகேசா தேகேசா என்று முழக்கமிட்டு அந்த தேரை இழுத்துட்டு போவாங்க நாலு வீதிக்கு வரும்போது அவ்வளோ கோசம் அவ்வளோ பயங்கரமாக இருக்கும் மேள கச்சேரியோடு பக்தர்கள் கூடி அந்த நாலு வீதியும் வடக்கு வீதி தெற்கு வீதி கிழக்கு வீதி மேலே வீதி இந்த நாலு வீதியும் சுற்றி வருவாங்க அதுமாதிரி எடுத்தோன்னாக்கால் கமலாலய குளம் குளம் ஒன்று இருக்குது பக்கத்தில் அந்தக் குளத்துல இந்த தேரை இழுத்துட்டு அந்தக் குளத்துல போய் குளிப்பாங்க அதுமாதிரி ஹிந்துக்கள் கோயில்னால் அதில் பிரசித்தி பெற்ற கோயில் திருவாரூர் கோயில் தியாகராஜ ஸ்வாமி கோயில் அதுமாரி அதுக்கடுத்து பார்த்தோன்னாக்கா முஸ்லீம்சில் எடுத்தோன்னாக்கால் நாகூர் நாகூர் ஆண்டவரை கும்பிட்னா ஒவ்வொரு ஒவ்வொரு ஊரிலேருந்து வருவாங்க அந்த மாதிரி எப்படி ஹிந்துக்களுக்கு வராங்களோ அந்த மாதிரி முஸ்லீம்களுக்கும் அந்த நாகூர் ஆண்ட வழிபடுறதுக்கான வகை செய்து அவங்களுக்கு வருஷம் ம வருஷா வருஷம் ரம்ஜான் பண்டிகை முஸ்லீம் பண்டிகை மொதனால் அவ்வளோ பிரசித்திப் பெற்ற கோயில் அவங்களும் நம்ம ஹிந்துக்கள் எப்படி கஞ்சி ஊற்றுறோமோ அவங்களும் வந்து ஒரு மாதம் பூரா கஞ்சி காய்ச்சி ஒவ்வொரு பள்ளிவாசல்லேயும் கஞ்சி ஊற்றுவாங்க கஞ்சி ஊற்றி ரம்ஜான் கொண்டாடுவாங்க அது மாதிரி மு முஸு கிறிஸ்டின் எடுத்தோன்னாக்கால் வேளாங்கண்ணி புகழ் பெற்ற கோயில் கடலோரம் கடற்கரை ஓரமாக இருக்குது அந்த கோயில் அந்த கோயிலில் கும்பிறத்துக்கு அதுமாரி எப்படி எந்தளவுக்கு வெளி வெளியிலேருந்து வரணுமோ அந்தளவுக்கு பேருந்து மூலிமா வேளாங்கண்ணி பஸ்ஸுனால் சென்னையிலேருந்து வேளாங்கண்ணி போட்டு பெருசு பெருசாக பெரிய போர்டை போட்டு அந்த வேளாங்கண்ணி கோயிலுக்கு வருவாங்க அதுமாரி ஒவ்வொரு பிரசித்தி பெற்ற தெய்வம் எங்கள் இருக்குன்னாக்கால் தமிழ்நாட்டில் இருக்கு மூணு மதத்துக்கும் சிறப்பான கோயில் இது இருக்குன்னால் இது தமிழ்நாட்டில் வேளாங்கண்ணி நாகூர் எட்டுக்குடி அதுமாரி பல பிரசித்தி பெற்ற கோயிலெல்லாம் இங்கே தான் இருக்குது